இப்போ நாங்கள் போன ப்லேஸ் பார்த்திங்க அப்படின்னா அலக் அழகான இயற்கை காட்சிகள் கொண்ட ப்லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போனதுலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கோவை குற்றாலம் நாங்கள் கோவை குற்றாலங்கறது பார்த்திங்கனா இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போய்விட்டு கோயம்புத்தூர்லேந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது ஃபஸ்ட்டு நாங்கள் போன உடனேயே அங்கே வந்து ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்குள்ளே போனால் அது தாண்டி தான் வந்து ஒரு ஒரு ஃபால்ஸு ஒரு அருவி இருந்துச்சு அந்த அருவி இப்போ நாங்கள் இங்கேருந்து போகும்போது அவங்க என்ன பண்றாங்கனால் ஒரு க ஒரு வேன் வெச்சு எங்களை அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சுட்டு போய்விட்டு அந்த பாதையில் விட்டுருவாங்க அங்கேருந்து நம்ம நடந்து போகிற பாதை பார்த்திங்க அப்படின்னா அந்தமாதிரி ஒரு சூழலில் வந்து நாங்கள் இது வரையும் பார்த்துருக்கவே முடியாது நான் பார்த்த வரையும் அவ்வளோ ஒரு அழகான ப்லேஸ் அது ரெண்டு சைடும் பெரிய பெரிய மரங்கள் எல்லா மரமும் அவ்வளோ விலங்குகள் விலங்குகள்னு பார்த்திங்க அப்படின்னா குரங்கு மயில் எல்லாமே பார்த்தோம் ஸோ அங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் வந்து நாங்கள் நடந்து போனோம் நடந்து போகும்போது பார்த்திங்கனா அப்படி ஒரு இயற்கை காட்சி அப்படி ஒரு பசுமை அந்த பசுமையான அந்த அந்த மூலிகையான வாசம் இப்போ மலை மேல் நம்ம ஏறும்மோது ஒரு மூலிகை வாசம் இருக்கில்லைங்களா ஏன்னால் மலை ஃபுல்லாக வந்து மூலிகை செடி தான் இருக்கும் ஸோ அந்தமாதிரி ஒரு மூலிகை காட்சியை வந்து நாங்கள் அந்த மூலிகையோடய வாசத்தை வந்து நாங்கள் அப்படே சுவாசிச்சிட்டே போனோம் போகும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி ஒரு அருவி அருவின்னா ரொம்ப பெரிய அருவி கிடையாது ரொம்ப சின்ன அருவி தான் அப்படி ஒரு அழகான ஒரு அருவி நாங்கள் நடந்து போகும்போது ரொம்ப ரசிச்சுட்டு போன அந்த இடம் வந்து ரொம்ப அழகான ப்லேஸ் நாங்கள் போனோன்னே பார்த்திங்கனா மேலேருந்து அருவி அந்தந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே மூலிகை தண்ணி அதை நம்ப மேலே பட்டோனையே ரொம்ப வ அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் அதில் நல்லா குளித்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு அது ஆனால் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்லேஸ் தான் நடக்கும்மோது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்மோது எங்களுக்கு மனசு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நாங்களும் நடந்ததே தெரியாமல் நாங்கள் பேசிக்கிட்டே போய் நடந்து போய்கிட்டு அங்கே அருவிலலாம் குளித்துட்டு நாங்கள் திரும்ப வரும்போது அங்கே என்னாச்சு அப்படின்னா அங்கே ஒரு ம ஒரு குரங்கு இருந்துச்சு அந்த குரங்கு எங்களோடய பேகை வந்து வாங்கிட்டு ஓடிடுச்சு நாங்களும் ஆனால் அதில் வேறே எதுவும் இல்லை ஸ்னாக்ஸ் தான் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் அந்த அந்த குரங்கு தூக்கிட்டு ஓடிடுச்சு பஸ்ஸில் எங்களால் அதல்லாம் பிடிக்க முடியல சரி ஸ்னாக்ஸ் தானே அப்படின் சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கே வந்துவிட்டோம் ஸோ அந்த நடைப்பயணத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது சூரிய உதயம் அப்படின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் அப் கோவை குற்றாலம் முடித்துட்டு மறுநாள் வந்து நாங்கள் ராமேஸ்வரம் போனோம் ராமேஸ்வரத்தில் வந்து உங்களுக்கே தெரியும் ராமேஸ்வரம் வந்து ஒரு புனித ஸ்தலம்னு ஸோ அங்கே எல்லாருமே வந்து சூரிய அஸ்தம் சூரிய உதயத்தை பார்த்துட்டு நீங்கள் குளிக்கணும் அப்படின்ட்டுன் சொன்னாங்க கடலில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களோடய பாவங்கள் அனைத்தும் போய்விடும் அப்படின்ட்டுன் சொன்னாங்க ஸோ நாங்கள் காலையில் நாலு மணிக்கே இதுமாதிரி போய்விட்டோம் போய்விட்டு பார்த்திங்க அப்படின்னா அழகாக அந்த சூரியன் சூரியனோடய உதயம் அந்த சூரியன் அழகாக வந்துச்சு அந்த அந்த கலர் வந்து அப்படி பார்க்கறது வந்து நான் சான்ஸே கிடையாது ஏன்னா அப்படி இருந்துச்சு அது ஒருமாதிரி நல்ல ஒரு ரெட்டிஷ் ரெட்டிஷ்ஷுனு சொல்ல முடில எல்லோ எல்லோ கலர்னு சொல்ல முடில ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு கலர் அது அது பார்த்திங்கனா அந்த அங்கே தான் வந்து நான் சூரி ராமேஸ்வரத்தில் தான் நான் சூரிய உதயம் பார்த்தேன் அப்புறம் இன்னொரு ப்லேஸ் அப்படின் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டூ கன்னியாகுமரி கன்னியாகுமரிலேயும் வந்து நான் வந்து சூரிய உதயம் பார்த்துருக்கேன் ஸோ அஸ்தமனம் பார்த்ததில்ல அஸ்தமனம்னு பார்த்தோன்னா நம்பளோட ஊரில் தான் சூரியன் மறையறது வந்து லைட்டாக பார்த்துருக்கோமே தவிர அந்த சூரிய உதயம் ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது வந்து கன்னியாகுமரிலேயும் ராமேஷ்வரத்துலேயும் மட்டும் தான் இது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்